ஹலோ வணக்கம் மேடம் என் பேர் மணி நான் ஒரு கிரிக்கெட் ப்ளேயர் நேற்று வந்து மேட்ச் விளையாடும்போது இது ஃபீல்டிங் பண்ணும்போது கீழே விழுந்துவிட்டேன் ரைட் ஹேண்ட் அடிபட்டுருச்சு நேற்று நான் நார்மலாக பெய்ன் கில்லர் மாத்திரை எடுத்த அப்போக்கூட வலி குறையில ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துடலாமான்னு சொல்லிட்டு நினைக்குறேன் ஓகே ஸ்கேன் எடுக்கனும்ன்னா எப்போ எந்த டைமுக்கு வரனும் மேடம் த்ரீயோ க்ளாக்குங்களா சரிங்க மேடம் எதாவது ப்ரொசீஜர் எதுன்னா ப்ரொசீஜர் இருக்கா மேடம் ம் ம்

அப்படிங்களா சரிங்க மேடம் அது ஸ்கேன் எடுத்ததுக்கப்புறம் ஆர்த்தோ டாக்டர் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் அது வலி பார்த்துட்டு ஃபிஸியோ தெரப்பி கு கொடுப்பாங்க மேடம்

சரி மேடம் இப்போ நான் மூணு மணிக்கு ஸ்கேன் சென்டர் வந்தா ரிப்போர்ட் உடனே கொடுத்துடுவீங்களா டாக்டர் அப்போயே இருப்பாங்களா

சரி மேடம் வெயிட் பண்ணி போகிறதா இருந்தா பரவாயில்ல ஏன்னா வந்து வந்து போமுடியலைட் வண்டி ஓட்ட கஷ்டமாக இருக்கு வெயிட் பண்ணிட்டு நான் டாக்டரை பார்த்துட்டே போயிடுறேன்

சரிங்க மேடம் நான் மூணு மணிக்கு வந்தடுறேன் மேடம் அப்பாயின்மென்ட் போட்டுருங்க